பத்மாசனம் அது இடுப்பு சம்மந்தமான வலிகளுக்குலாம் பிடிப்புகளுக்குலாம் செரியாக இருக்கும் அதைவிட பெஸ்ட்டுன்னு பார்த்தன்னா சூரியநமஸ்காரம் சூரியநமஸ்காரம் பண்ணுறபோது எல்லா விதமான ஆசனங்களும் அதில் இனஞ்சி வந்துரும் டெய்லி காலையில் சூரியநமஸ்காரம் பண்ணும்போதே அந்த சூரிய ஆசனம் பண்ணுன்னாலே உடம்புல இருக்கக்கூடிய கண் பார்வைக்கு ரத்த ஓட்டத்துக்கு உடல் நெகிழ்ச்சி தன்மைக்கு உடல் அங்கே பிடிப்பு இருக்கிறது இது எல்லாமே பார்த்தம்னா சூரிய ஆசனத்துலையே ரொம்போ தெளிவாக ஒன்னு பண்ணா கூட போதும்